அரியலூர் மாவட்டத்தில் ரெண்டு விதமான கலாச்சார விழா நடக்கும் ஒன்று கங்கைகொண்ட சோழபுரம் ஒன்று கள்ளங்குறிச்சி திருவிழா கள்ளங்குறிச்சி தேர் திருவிழானால் ஊர் ஃபுல்லாக ஜேஜேன்னு ஆகிடும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தேரை பார்க்கறதுக்காகவும் இழுக்கறதுக்காகவும் வருவாங்க அங்கே நடக்கிற போட்டிகளை பார்க்கறதுக்காகவே ஒரு தனி கூட்டம் வரும் அதுக்கப்புறம் கங்கைகொண்ட சோழபுரோனா அதை வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் டென் இயர்ஸ்க்கு அப்புறம்தான் நடத்துவாங்க கும்பாபிஷேகமாக இருந்தாலும் ஒரு சிவராத்திரி வந்தாலே போதும் ஒரு வருடத்துக்கு வர ஒரு தடவை வர்ற சிவராத்திரி ரொம்ப கோலாகலமாக கலாச்சாரத்தின்படி சம்பிரதாயத்தின்படி நடக்கும்